ஹலோ சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க ஆமாங்க ஆமா நான்தான் பேசுகிறேன் அப்படிங்களா என்ன வயது ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஆ கண்டிப்பாக முடியும் சேர்த்துக்கலாங்க ஓகே ஓகே சேர்த்துக்லாம் நேரா ஆ க்ளாசிக்கல் சொல்லி தரோம் ஃபோக் தனியாக வெஸ்டன் தனியாக அந்த மாதிரி வெரட்டியாக தனி தனியாக நாங்கள் க்ளாஸஸ் சொல்லி தரோம் தம்பிக்கு எந்த டான்ஸில் இன்ட்ரஸ்டாக இருக்கானு கொஞ்சம் சொல்கிறீங்களா ம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃபெலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆ சொல்லி கொடுத்துக்குலாம் பத்து வயசுன்றிங்களே கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமா ஃபாலோ பண்ணிக்குவாங்க தம்பி ஆ நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்துக்கு மட்டுக்கும் வந்து ஸ்டாட்டிங்கில் கூட வந்துட்டு போக முடியுங்களா அதுக்கப்புறோம் தம்பி கூட தனியாக கூட அனுப்சுவுட்ருங்க பர் மந்த் வந்து த்ரீ தௌசணு மாதத்துக்கு ஆ மாசத்துக்கு த்ரீ தௌசண்ட் ஒரு மூணு மாசம் தம்பியை ரெகுலராக கற்றுக்கிட்டானா அதுக்கப்புறோம் அவனே நல்லா பண்ண ஆரம்பிச்சுடுவான் சார் த்ரீ மந்த் ம் இப்போ ஒன் மந்தில் நல்லா பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்து நீங்கள் ரெகுலராக க்ளாஸுக்கு அனுப்ப வேண்டியது வரும் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தை சொல்கிறாங்க இல்லீங்களா மஹாலக்ஷ்மி தேட்ரு போகிற ரூட்டில் அங்கே இருக்குது ஜான்சி க்ளாசிக்கல் டான்ஸ் ம் ஆ ஓகேங்க ஓகே ஓகே தேங்க்யூ